அமேசானில் நான் சேலை வாங்குனது ஒரு மாதம் யூஸ் பண்ணேன் ஒரு மாதம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளையே அது சாயம் போய் நூல் நூலாக வந்து அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ்ஸு இதெல்லாம் வந்து கொட்டி ம ரொம்ப அது வந்து கு ஒரு மாதத்துலையே அது வந்து திருப்பி போட முடியாத அளவுக்கு இதுவான மாரி ஆயிட்டு பட்ஜெட்டு வந்து கம்மின்றதுனால அத மாரி இதுவான மாரி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம யார்கிட்ட சொல்லி அதை இது பண்ணுறது அதெல்லாமே கூட என்னால் யோசிக்க முடியல அதனால ஆன்லைனில் வாங்கறது வந்து ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் ரொம்ப வந்து சிரமத்தை குடுக்குற மாரி இருக்குது